இப்போ வந்து நம்ம ஒரு செயலை செய்யும்போது வந்து எடுத்த உடனே வந்து எல்லாமே சரியாக இருக்காது சில தவறுகள் செஞ்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுவோம் அதனால் நிறைய எல்லாேருக்குமே வந்து நிறைய நெகடிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து திரும்ப நம்ம வர விடாமல் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக செய்யணும் இப்போ ஒரு ஒரு கணிதமே வெச்சுக்கலாமே நம்ம எடுத்த உடனே வந்து அது அது பெரிய சம்மாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து டக்குனு வராது அது நிறைய தடவை போட்டு போட்டு பார்க்கும்பொழுது தான் வந்து அதனோட ரிசல்ட் வந்து வரும் ஒரு பத்து தடவை மேலே போட்டால் தான் சில பேருக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும் அதனால் தான் எந்த ஒரு வந்து ஒரு செயலையுமே இப்போது ஒரு கேம் விளையாடுறனா கூட எடுத்த உடனே டக்குனு வந்து ஜெயிக்க முடியாது ஸோ எந்த ஒரு செயலுமே நம்ம வந்து டக்குனு செஞ்சு கரெக்டாக இருக்காது நிறைய நெகடிவ்ஸ் வந்து நம்ம வந்து பூச் பா நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம நிறையா அனுபவப்பட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து கரெக்டாக பண்ணுவோம் எனக்கு வந்து என்னென்னால் நான் வந்து ஒரு ஒர்க் போகும்போது வந்து ஒரு பன்ச் பண்ணுறது தான் போனேன் அந்த ஷீட்டு வந்து கரெக்டாக பன்ச் ஆகலனா மிஷின் வந்து மாற்றி வந்து பன்ச் பண்ணிவிடும் அது வந்து கரெக்டாக பண்ணும் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து சரியாக நான் பண்ணலை அதுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் வந்து எனக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சி அப் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக அட்டையை எப்படி பன்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து அது வந்து கற்றுக் கொடுத்தாங்க நான் வந்து எடுத்த உடனே அது பண்ண முடியல எனக்கு வந்து டைம் ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்தேன் நான் அதை தெளிவாக கற்றுக்கறதுக்காக அவ்வளோ நெகட்டிவ்ஸெலாம் ஸ்டார்டிங்கில் உனக்கு உனக்கு ஒன்றும் தெரியலை நீ என்ன படிச்சுருக்க அப்படின்லாம் பேசினாங்க நான் வந்து அதலாம் வந்து இது பண்ணாமல் நான் வந்து சரி கற்றுக்கணும் ஒரு வேலை நம்ம அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் அந்த வேலையை வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டு அதை நான் வந்து கரெக்டாக பண்ணிக் கற்றுக்கிட்டேன் அது வந்து என்னோட நெகடிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆக்கி நம்ம வந்து அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும் அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நம்ம செய்யணும் அது அதுதான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும்